நான் பிஎட் டீச்சர் ட்ரெயினிங்கில் இருந்த பொழுது டே ட்ரெயினிங் ஸ்டாஃப்ஸ் எல்லா அனைவரும் ஒன்றாக இணைந்து கொல்லிமலைக்கு சுற்றுலா சென்றிருந்தோம் அப்பொழுது மதியத்திற்கும் உணவு தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஒரு ட்ராவல்ஸ் பஸ் பேசி போயிருந்தோம் அநேக இடங்களெலெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு அங்கங்கே நிறையா ஃபோட்டோஸ் ஷூட் எடுத்திருந்தோம் அதில் ஒரு ஃபோட்டோவும் நான் வந்து பார்க்கில் ஊஞ்சலில் ஆடுகிறமாதிரியான ஒரு க்ளிக்கு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃபோட்டோவோடய ஹாட் காப்பியும் நான் சேமிச்சு வச்சுருக்கேன் எப்போ அது எடுத்து அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தாலும் அந்த சுற்றுலாவும் அந்த சுற்றுலா கூட என் கூட வந்திருந்த அத்தனை ட்ரெனிங்ஸ் ஸ்டாஃப்ஸ்ஸுமே எனக்கு ஞாபகத்தில் வருவாங்க நாங்கள் பார்த்த இடங்கள் அப்போது நாங்கள் சந்தித்த இடர்பாடுகள் என்ஜாய் பண்ண எல்லா மூமெண்ட்ஸ்மே நல்லா ஞாபகம் இருக்குது எதுவும் மறக்கவும் முடியாது அதேமாதிரி அந்த கொல்லிமலை ட்ரிப்பில் நாங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்தும் கொண்டு வந்த உணவை ரவுண்டாக உட்க்காந்து மாறி மாறி பரிமாறிக்கிட்டு எல்லா சாப்பாட்டையும் சுவ ரசித்து சுவைத்து சாப்பிட்டோம் ஸோ அந்த அந்தமாதிரியான ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப்லெலாம் திரும்பவும் நம்ம அதே மாதிரியான ஒரு சுற்றுலா போகணும் அப்படினால் அது ரொம்பவும் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான்